மதம் வந்து எப்படி இருக்கு அப்படினா நம்ம மூணு எனக்கு தெரிஞ்சு மூணு மதம் இருக்கு அது மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டின் இந்தமாதிரி இருக்காங்க இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் வந்து ஹிந்து மதத்துலேயும் இருக்கோம் கிறிஸ்டின் இதுலேயும் இருக்கோம் அந்த இதில் பார்த்துட்டோம் அப்படினா நம்ம இப்போ ஒரு ஒரு பண்டிகை அப்டிங்கும்போது நம்ம எல்லோருமே நம்மளோட சொந்தகாரங்க சுற்றி இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம அதை வச்சு செலிபிரேட் பண்ணுவோம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நம்ம செஞ்சு அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அதோட பார்த்துட்டோம்னா இப்ப கோவில் விசேஷங்கள் அந்தமாதிரிலாம் இருக்கு அப்டிங்கும்போது நம்ம போய்ட்டு அங்கே கோவில்லையே வந்துட்டு அன்னதானம் பண்ணுறது அந்தமாதிரிலாம் பண்ணுவோம் அப்போ வந்து எல்லோருமே ஒன்றாதான் இருப்பாங்க ஒன்று கூடி தான் அதை செலிபிரேட் பண்ணுவாங்க அந்தமாதிரி இடத்துல வந்துட்டு பார்த்துட்டோம்னா ஒரு நல்லா சந்தோஷம் நெறைஞ்சி இருக்கும் அதோட எல்லோரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அன்பை ஷேர் பண்ணிக்குவாங்க அந்தமாதிரி ஒரு பண்டிகை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வரும் அந்தமாதிரி என்னென்ன பண்டிகை இருக்குன்னா தீபாவளி பொங்கல் அந்தமாதிரி இருக்கு அதோடு இப்போ நம்ம நியர்பையில் பார்த்துட்டோம்னா டெம்பிள் பெஸ்டிவல்ஸ்லாம் கூடும்போதும் அந்தமாதிரி இருக்கும்